யூடியூபில் வர்ற ரெசிபி சேனல் அல்லது டிவி நிகழ்ச்சிய பற்றி தான் பேசுகிறோம் எனக்கு வந்துட்டு நான் யூடியூப்லெலாம் எந்த ரெசிபி சேனலும் பார்க்க மாட்டேன் நான் டிவியில் தான் பார்ப்பேன் அது வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா குக்கு வித்து கோமாளி குக்கு வித் கோமாளியெலாம் அவங்க சமைக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க சமைக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தரும் சமைக்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஃபன்னாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை தான் நான் என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து நான் சமைக்தேன் அதிலேருந்து நான் நிறைய கத்திருந்திருக்கேன் அவங்க சமைக்கிறதெலாம் பார்த்துட்டு நம்மளும் இதுமாதிரி சமைக்கணும் சமைக்கணும் அப்படின்னு நெனைச்சிட்டு நிறைய ட்ரை பண்ணியெலாம் இருந்திருக்கேன் அது கொஞ்சம் கேவலமாக வந்தாலும் நான் சமைச்சிருக்கேன் நிறைய கத்திருந்திருக்கேன் அதில் இருந்து நல்ல இண்ட்ரெஸ்ட்டிங்கான சேனல் அது குக்கு வித் கோமாளி ரொம்ப பிடிச்சது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிக்கொடுத்தது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொன்றையும் நான் நிறைய கத்திருந்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சமைச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு கண்ட்ரிஸ்லேருந்தும் நிறைய சமைச்சிருக்காங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய அதுலேருந்து கத்திருந்திருக்கேன் எங்கள் அம்மாகிட்டலாம் கூட சொல்லியிருக்கேன் இந்த இந்தமாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இந்தமாதிரி ட்ரை பண்ணலாம் ஒவ்வொன்றா சொல்லுறப்ப அவங்களும் என்ன நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுற இந்தமாதிரிலாம் எதில் நீ பார்த்து கத்துக்கிட்டன்னுலாம் என்னை கேட்டிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் அம்மா இந்தமாதிரி குக்கு வித்து கோமாளியில் இதமாதிரி சொல்லுவாங்க நீ இதுமாதிரி ட்ரை பண்ணி பார் இது நல்லா இருக்கும் வீட்டிலயும் தம்பி எல்லாருமே நல்லா சம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுமாதிரி நிறைய ட்ரை பண்ணியெலாம் சாப்பிட்ருக்கோம் நிறைய கரெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் எல்லாம் சொதப்பியும் இருக்குது ஓகே எனக்கு தெரிஞ்சது அது தான் குக்கு வித் கோமாளி நிறைய சீசன்ஸாக ஒவ்வொரு சீசனில் வர்கிறவங்களும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் ஒவ்வொன்று நான் கத்திருந்திருக்கேன் எல்லோருமே ஜாலியான டைப் நல்லா என்ஜாய்மெண்ட்டான ஒரு டிவி சேனல் அது அதில் வர்கிற ஜட்ஜஸ் அவங்க சமைக்கிற டிப்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஈஸியான டிப்ஸாக தான் இருக்கும் அவங்கள்ட்டேந்து நான் நிறைய கத்திருந்திருக்கேன் நிறைய ட்ரை பண்ணியும் இருந்திருக்கேன் அதுதான் எனக்கு பெஸ்ட்டு டிவி சேனலில் குக் வித் கோமாளி அதுதான் பார்ப்பேன் எப்போதுமே பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியெலாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய கற்றுக்கிட்டும் இருந்திருக்கேன்